தமிழ்நாட்டில் போக்குவரத்து உள் கட்டமைப்பு அமைப்புங்கும்போது மற்ற இதோட ஸ்டேட்டோடு கம்ப்பேர் பண்ணும்போது பரவாயில்ல நல்லாதான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் ஆந்திராவில் போகிறோம் கர்நாடகாவுக்கு போகிறோம் இதிலேலாம் அதோடு கம்ப்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் இன்னுமே நம்மளுடைது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வழி வகைகள் இருக்குது மாநிலத்தை சுற்றி வருவதற்கான விருப்பங்கள் அப்படினா முதல் வந்து பஸ்ஸு தான் அதுக்கப்புறம் அதுக்கு இந்த ஃபோர் வீலர் காரு இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால்தான் சரியாக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ரோடெலாம் வந்து கனக்ட்டிங் ரோடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இன்டர் ஸ்டேட்டு ரோடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம ஸ்டேட்லேயாகட்டும் சென்ட்ரல்லேயாகட்டும் நல்லாதான் பராமரிச்சுட்டு வராங்க நல்ல ரோடு நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் வசதி இன்னும் கொஞ்சம் கனக்ட்டிங் ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது இப்போ இங்கே தமிழ் நாட்டிலருந்து கர்நாடகாவுக்கு போகிறதுன்னா கொஞ்சம் அந்த சுற்றி வளைச்சி போகிற மாதிரி இருக்குது அது ஸ்டெயிட்டாக போகிற மாதிரி இல்லை அதெலாம் கொஞ்சம் இது பண்ணலாம் ஆனால் அது பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகில் என்ன அப்படினா நம்மளுக்கு புலிகள் சரணாலயத்தை தாண்டிகிட்டு போகணுங்கிறதுனால் அதில் பண்ண முடியாமல் இருக்குது மற்றபடி ஓகே நல்லாயிருக்கு